ஆ வணக்கம் ஆ சொல்லுங்கம்மா அப்படியா இது இப்போது நீங்கள் இப்போது என்ன சாப்பிட்டிங்க எதுவும் சரிதான் சாப்பிட முடியுதா இல்லை வாந்தி இருக்கா

ஆ காய்ச்சலும் இருக்குது ஆ சரி ஓகே இப்போது வந்து மொதலில் ரத்தத்தை ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கணும் ஏன்னால் ரத்த டெஸ்ட் வந்ததுக்கப்புறமா தான் இது என்ன மாதிரியான காய்ச்சல்ங்கிறதே நமக்கு தெரியும் அதுக்கேற்ற அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மற்ற மருந்தெல்லாம் நான் எழுதி தர முடியும் இப்போதைக்கு நான் வந்து ம் இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து எல்லோருக்குமே காய்ச்சல் அதிகமாக வருது இப்போது சாதாரண காய்ச்சல் வந்து இப்போ யாருக்கும் இல்லை அதனாலே வந்து மொதலில் ரத்த பரிசோதனை பண்ணினா தான் ஏன்னால் ஒரு வாரமாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா அதனால் வந்து மொதலில் ரத்த பரிசோதனை எடுத்துக்கிறது நல்லது நான் உங்களுக்கு வந்து ஊசியும் போடுறேன் இப்போதைக்கு ஊசி போட்டாலும் ரத்த பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும் நான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட முடியுதா சாப்பிடவும் முடியலை வயிறு வலிக்குது ஆ ராத்திரி தூங்குகிறீங்களா உடம்பு வலி உடம்பு வலி இருக்குதுங்களா சரி நீங்கள் நான் இதுக்கு வந்து நான் ஆண்ட்டிபயோடிக் மாத்தரை எழுதி தரேன் நம்ம ஊசி மொதலில் போட்டுக்கலாம் ஆனால் ரத்த பரிசோதனை டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்தது என்ன இப்போ பண்ணுறதுனு ப பார்க்கலாம் நான் உங்களுக்கு அடுத்தது என்னான்றது எழுதி தரேன் இப்போ வ ஆ இப்போ வந்து நீங்கள் வந்து மொதலில் போயிட்டு உங்களது பிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிகிட்டு வந்துடுங்க உங்களோடய எடை இது எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் நான் போட்டு தரேன் எழுதி தரேன் இல்லை இல்லை இங்கே இருக்குது இங்கே வெளியில் பண்ணுவாங்க இங்கே எங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குது அந்த வசதிகள் எல்லாம் இங்கே பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் இன்ஜெக்ஷன் போட முடியும் உங்களுக்கு என்ன லெவல் போடுறதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் போட முடியும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நான் இது மாத்தரை எழுதி தரேன் அதையும் நீங்கள் ரெண்டு நாள் போடுங்க ஆனால் ரத்த பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இது எந்த மாதிரி வைரஸ் ஃபீவரா என்னென்றது ர அந்த அந்த ரிசல்ட்டு வந்தால் தான் தெரியும் ஆமாம் கண்டிப்பாக இன்றைக்கே பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு வயிறு வலிக்கும் இப்போது இருக்கிற காய்ச்சலுக்கும் நான் ஊசி போட்டுவிட்டு மாத்தரை எழுதி தரேன் ரெண்டு நாளைக்கு ரத்த பரிசோதனை இப்போ ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து திங்கக்கெழம வாங்க திரும்பவும் ஆ ஓகே ஆ பாருங்கள்